வணக்கம் பசிமையான பசுமையான சுற்றுச்சூழல் நம்ம பாதுகாக்கணுன்னால் நம்ம நம்ம கையில்தான் மக்கள் கையில்தான் பொதுவாக இருக்குது ப்ளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல குப்பைகளை போடக்கூடாது பசுமையான சூழ்நிலை எப்போயுமே நம்ம உருவாக்கணும் மேற்கொள்ளணும் இதுக்கான நடவடிக்கைகள்னால் ப்ளாஸ்டிக்கை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நெகிழிய யூஸ் பண்ணக்கூடாது குப்பையை வந்து அங்கங்கே போடக்கூடாது குப்பையை வந்து குப்பை தொட்டியில்தான் போடணும் நிறையா சுற்றுலா த பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா வர்றாங்க வந்து சுற்றி பார்க்குறாங்க சுற்றி பார்த்துட்டு அந்த குப்பையெல்லாம் கண்ட இடத்துல அப்படி அப்படியே போட்டுடுறாங்க கண்ட இடத்துல எச்சில் துப்புகிறாங்க அதெல்லாமே வந்து காற்றில் பறந்து கிருமியாகதான் வந்து மாறுது அந்த கிருமி வ அந்த காற்றே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ம எல்லாமே காற்றே மாசடையுது காற்று மட்டும் மாசடைகிறது இல்லாமல் அங்கே இருக்கிற ஏரி குளம் தண்ணீர் அந்தமாதிரி நிறையா மாசு மாசுப்பொருளாக மாறிடுது அதனால் நாம்ம நம்ம நடவடிக்கை என்னென்ன நம்ம வந்து தேவையற்ற குப்பைகளை வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வைத்த ஒரு குப்பை தொட்டி அதைதான் பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போகிற இடத்துல குப்பையெலாம் வந்து தூக்கி எறிஞ்சுட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது இது ம இது நம்ம மேற்கொண்டாவே நம்ம ஓரளவுக்கு நம்ப நம்ம வந்து சுற்றுலாத்தல தலமாகவும் இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பசுமையாகவும் இருக்கும் பசுமையாக மேற்கொள்ளணுன்னா நம்ம தேவையில்லாத குப்பைகளை வந்து அங்கே இங்கே போடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகளை வந்து களை அதுலெல்லாம் வந்து சேகரித்து நெருப்பிட்டு அதை வந்து நம்ம அழிச்சிர்ணும் அதை வந்து அப்படியேவும் விடக் கூடாது இது மூலிமா நம்ம ஒரு நல்ல பாரதத்தை உருவாக்கலாம் நல்ல ஒரு இயற்கைச் சூழலாவும் நம்மளுக்கு மாறும் சுற்றுலாப்பத்தலமும் மேற்கொள்ளும்